இப்போ எங்கூரில் பார்த்திங்கனா முதல்ல மருத்துவனா அது ஜிஹெச் ஹாஸ்பத்திரி இது கிடையாது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால் ஹாஸ்பத்தியில் டாக்டரு அங்கேருந்து வருவாங்க ஒரு சைக்கிள்லையோ இல்லை வண்டிலையோ வந்து ஊசி போட்டுட்டு போவாங்க அதுக்கப்பறம் எங்கூர் மக்கள்லாம் சேர்ந்து மனுக்கொடுத்து ஹாஸ்பிட்டல் கட்ட நமக்கு உத்தரவு வந்துச்சு அதனால் கவுர்மெண்ட்டு ஜிஹெச்சி ஒரு ஹாஸ்பிட்டலு கட்டிருக்கிறாங்க அது பத்து வருடமாச்சு அப்புறம் ஒரு டாக்ட்ரும் நர்ஸு மட்டும் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க காலையில் வந்தால் மதியானம் வரைக்கும் போயிட்டுருப்பாங்க அப்புறம் நாளாக ஆக இன்னும் ரெண்டு மூணு நர்ஸுகள்லாம் இங்கேயே வருவாங்க சாயந்திரம் ஆறுமணி வரைக்கும் இருந்தாங்க இப்போ நர்ஸுகளும் ஹாஸ்பிட்டல்லேயே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறாங்க அதே மாதிரி பல இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டடங்கள்லாம் கட்டிக்கிறாங்க மற்றப்படி அந்த நாய் நாய்க்கடிக்கு பாம்புக்கடிக்கு இதுக்கெல்லாம் மருந்து எல்லாத்துக்கும் இங்கேயே ஊசி தடுப்பூசி போடுறாங்க அதே மாதிரி பிரசவம் பார்க்கறாங்க ரத்தக் கொதிப்பு சுகரு டெஸ்ட்டு எல்லா பலவிதமான பல டெஸ்டுகளும் இங்கே இங்கேயே எடுக்கிறாங்க அதாவது வெளியே போகவேண்டிய அவசியமில்லை முடியாத ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் அங்கே அவங்களே வெளியே கூட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம ஊர் ஜிஹெச் ரொம்ப சிறப்பாக இருக்குது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இன்னும் மேலே கட்டடம் கட்டுறதுக்கு இன்னும் ஐடியா பண்ணிட்டுருக்குறாங்க